நான் என்னுடைய மொபைல் வீவோ ஒய் ஃபிப்டி ரெண்டாயிரத்து இருபதில் வாங்கினேன் அதை மிகவும் பிடிக்கும் அதை மிகவும் பிடித்தவாறு வாங்கினேன் இந்த மொபைல் வாங்குவதற்காக பல கடைகளை ஏறி இறங்கினேன் இந்த மொபைலை வாங்கியவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் இதில் பல செட்டிங்ஸ்கள் இருந்தன அந்த செட்டிங்ஸ் மூலமாக எனக்கு மிகவும் எளிதாக உபயோகிக்க முடிகிறது இந்த மொபைல் மிகவும் பெரிய ஸ்டோரேஜ் உள்ள ஒரு மொபைல் இதில் நூற்று இருபத்தி ஆறு ஸ்டோரேஜ் உள்ளது மட்டும் எட்டு ஜிபி ரேம் இருப்பதனால் அது சீக்கிரமாக ஹேங்க் ஆகுவதில்லை இதில் நான் நிறைய விஷயங்கள் இதை இதிலிருந்து கற்றுக்கொண்டேன் மற்றும் இதிலிருந்து வேலைகளும் பல வேலைகளை செய்து வருகிறேன்